எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் சௌடம்மன் கோயில்ட்டு சொல்லி ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் வந்து எங்கள் குளத்துக்கு வந்து பெரிய சாமியாக இருக்கு அது தான் வந்து எங்கள் ஊருக்கும் எங்கள் எல்லை எங்கள் குளத்துக்கே வந்து அது ஒரு இதான சாமி அந்த சாமி கோயிலுக்கு வந்து நாங்கள் ச கும்பாபிஷேகம் எதாவது பண்ணாங்கன்னா எல்லாம் ஊருக்காரும் சேர்ந்து வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கோயில் கும்பாபிஷேகன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு கூட்டம் போடுவாங்க அதுக்கப்புறோம் எப்படியெப்டி கோயில் வந்து பராமரிக்கலாம் எப்படின கும்பாபிஷேகம் பண்ணலாம் எதாவது எக்ஸ்ட்ரா இது வேலை இருக்கா அப்படினு சொல்லி பேசுவாங்க அப் பேச பேசி முடிச்சக்கப்புறோம் கும்போஷ்துக்கு டேட்டு கம்மி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறோம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒ இடோம் எல்லாம் சுத்தப் பண்ணுவாங்க கோயிலுக்கு வந்து பெயிண்டிங் வேலையெல்லாம் நடக்கும் எல்லாம் முடிச்சகப்புறோம் பந்தல் போடுவாங்க பந்தல் போட்டதுக்கப்புறோம் எல்லாரும் வீட்டுலையும் சுத்தம் செஞ்சு எல்லாரும் வீட்டை சுத்தமாக வச்சிப்பாங்க அதிலிருந்து எந்த நான்வெஜ் எதுவுமே எடுக்கமாட்டாங்க அதுக்கப்புறோம் அந்த கோயிலருந்து எங்கள் ரோடு ரோடு ஃபுல்லாகவுமே லைட் செட் பண்ணி மைக் செட்டெல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போய் தீர்த்தை குடோம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி எடுத்துகிட்டு வந்துகிட்டு அவங்கவுங்க வீட்டில் முளப்பாற போடுவாங்க முளப்பாற போட்டு முளப்பாறையும் எடுத்துகிட்டு வருவாங்க அது முளப்பாற எடுக்குறதுக்கு எல்லாம் பொண்ணுங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு குழு சேலை மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சீலை எடுத்து கொடுப்பாங்க அந்த சீலையை கட்டிக்கிட்டு தான் வந்து எல்லாரும் முளப்பாற எடுக்கணுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே போவாங்க போய் முளப்பாறை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சிட்டு அப்புறோம் வந்து இந்த யாகம்லாம் வளர்ப்பாங்க யாகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறோம் க சாமியை அழைச்சிட்டு வருவாங்க சாமியை அழைச்சிட்டு வரம்போது கத்தி போடுவாங்க கத்தி போட்டுவிட்டு வரம்போது கத்தி போட்டு வந்து சாமி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறோம் ய அதுக்கப்புறோம் சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டி நடத்துவாங்க அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதனால் பசங்களும் ஆர்வமாக வந்து எல்லாரும் கலந்துப்பாங்க அப்புறோம் வந்து விஷேசம் வந்து நல்லா போகும்